பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இன்றைக்கி ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை செய்யலை அப்படின்னாலும் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணியாற்றிக் கொண்டு தான் இருக்காங்க அந்தப் பெண்களும் நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பான்மையாலும் இருக்காங்க ஏன்னால் கிராமப்புற மக்களுக்கு அந்த நாட்களெல்லாம் அந்தக் காலத்தில் அவங்களுக்கு சரியான கல்வி வசதி கிடக்கல அவங்களுக்கு சரியான கல்வி வசதி கிடச்சிருந்தா அவங்களும் இன்றைக்கி பெரிய பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகளில் பேராசிரியர்களாக பணியை செஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்களும் அவங்களுடைய காலக்கட்டத்தில் அவங்களுக்கான சரியான பள்ளிக்கல்வி கல்லூரிக்கல்வி அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னால் அந்தக் காலத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டு தான் இருந்தாங்க ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்படின்னா இந்தக் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் போகணும் அதுக்கு மேலே போகக்கூடாது இந்த மாதிரி கட்டளைனால் அவங்களால வீட்டை விட்டு வெளியே வந்து தைரியமாக பள்ளிகளுக்குச் சென்று படிக்க முடியல அந்தக் காரணத்துனால் தான் கிராமப்புற பெண்களுக்குச் சமமான கல் வாய்ப்பு வேலைவாய்ப்பு எதுவுமே இப்போ இல்லாத மாதிரி இருக்குது